வணக்கம் எங்கள் சைடு அரசு மருத்துவமனையும் இருக்கிறது எல்லா எல்லா டூல்ஸ் எல்லாமே இருக்கிறது முக்கியமாக ஆப்ரேசன் தேட்ரு எல்லாமே இருக்குது நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி வார்டு எல்லாமே இருக்குது நமக்கு வந்து எல்லாமே இருக்கிறது முக்கியமாக காய்ச்சல் சளி இந்த மாதிரி இருக்குனால் உடனடியா டாக்ட்ரு எல்லாேருமே வர்றாங்க இ காலையில் எயிட் ஓ க்ளாக் மேலே டாக்ட்ரு எப்போ போனாலும் இருப்பாங்க நீங்கள் வந்து எப்போ வேணால் டாக்ட்ரை அணுகி பேசலாம் எங்கள் இந்த திருச்சி மாவட்டத்தில் டாக் டாக்டர்னால் கரெக்டான டைமுக்கு வர்றாங்க அரசு மருத்துவமனையில் எந்த ஒரு பிரச்சினையும் இல்லாமல் தான் போய்கிட்ருக்குது அதைப் பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு எந்த பிரச்சினையும் இல்லை அரசு மருத்து அரசு மருத்துவம்னாலே ஒரு ஒரு ஸ் தனி தனித்துவமான ஒரு க மருத்துவமனை தான் நம்ம நினைப்போம் எல்லாேரும் வந்துட்டு அரசு மருத்துவமனைையில் எல்லாேரும் ஒழுங்கா பார்க்கல பார்க்க மாட்டாங்க அப்படி இருக்கும் இப்படிங்கும் ஆனால் அரசு மருத்துவமனையில் எல்லாமே கரெக்டாக வச்சுருப்பாங்க எமர்ஜென்சி முக்கியமாக கரெக்டாக இருக்கும் ஏன்னால் அவங்க எல்லாமே இருந்தால் தான் அவங்களுக்கு அப்ரூவ்டு கொடுப்பாங்க டாக்ட்ரு முக்கியமாக எல்லாம் எக்ஸாம் எழுதி தான் வருவாங்க ஏன்னால் எக்ஸாம் எழுதுனா தான் அவங் எக்ஸாம் எழுதுனா தான் அவங்களுக்கெல்லாம் அப்ரூவல் கொடுப்பாங்க அவங்களும் சிரமப்பட்டு தான் எக்ஸாம் எழுதிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க தான் உண்டு ரொம்ப முக்கியம் அரசு மருத்துவமனைகளுமே ஒவ்வொரு நாளும் நமக்கு கரெக்டான கரெக்டான கரெக்டான டேப்லெட்டும் ஊசியும் நமக்கு தர்றாங்க நன்றி வணக்கம்